ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு ஃபிப்ரவரி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு டிசம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு